தமிழ்நாடு என்டர்டைன்மெண்ட் அப்டின்னு சொல்லி பாக்கிறப்போ உண்மையிலேயே வந்து சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் ஆன்லைனாக இருக்கட்டும் இது எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அது மூலியமாக நாங்கள் தெரிஞ்சிக்கிறோம் அறிவு சார்ந்த விஷயங்களாவும் அறிவு சார்ந்த சில என்டர்டைன்மெண்ட்ஸும் இருக்கும் இப்போ நடிகர் விவேக் அப்படிலாம் எடுத்துக்கும் பொழுது அவங்கள்லாம் வந்து அவங்களோட விஷயங்கள் எல்லாம் வந்து அதிகமாகவே ஒரு நல்ல கருத்துக்களாகதான் இருக்கும் அதே சமயம் வந்து காமெடியாகவும் இருக்கும் ஸோ அவங்க சொல்லவேண்டிய விஷயங்கள் எல்லாம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் என்டர்டைன்மெண்ட் அப்டின்னு எடுத்துகிறப்போ நிறைய பங்குகள் வந்து இது பண்ணுறாங்க அப்லாஸ் வந்து ஒரு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இப்போ ரீசென்ட் டைமில் சோஷியல் மீடியாவோட வருகைக்குப் பிறகு எந்த ஒரு மூலையில் நமக்கு ஒரு விஷயம் நடந்தாலும் அது உடனே உடனே வந்து நமக்கு தெரிஞ்சிடுது ஸோ வந்து என்டர்டைன்மெண்ட் அப்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா தமிழ்நாடு வந்து எக்கசக்கமான விஷயங்கள் வந்து அதில் நல்ல விஷயங்கள் இருக்கு என்டர்டைன்மெண்ட் அப்டின்னு இருக்கும்போது